கொழந்தை பிறந்தா அந்தக் கொழந்த பிறந்த கொழந்தைக்கி எப்படி வளர்ச்சி பண்ணணும் எப்படி சுத்தமாக வச்சிருக்கணும் எனது தெ சொல்லிடுறேன் எப்படின்னா உங்கள் பிறந்த கொழந்த இருக்குது அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஒரு ஒரு வருஷன்னு வைங்களேன் ஒரு வருஷம் வரைக்கும் இந்தக் கொழந்தய எப்படி சுத்தமாக வச்சிக்கணுன்னா ஒரு சு வந்து கிருமிகள் இருக்கிற இடத்துல விடக்கூடாது ஒரு நாம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா குளிக்கணும் தண்ணி குளிக்கணும் குளித்து விடணும் குளித்து விட்டனொன்னே மறுக்கா வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நாம் குளிக்க மாட்டோமில்லையா ஒரு நாள் ரெண்டு நாள் குளித்து விட மாட்டோமில்லையா மறுக்கா ஒரு வாரம் கழிச்சி குளித்தா நல்லது ரெண்டாவது வந்து அந்தக் கொழந்தை வந்து விளையாட்டத்துக்கு விட்டமுன்னா அந்தச் சுத்தமான இடத்துல விளையாட்றதுக்கு விடணும் இந்தக் கிருமிகள் இருக்கிறது கு குப்பைலாம் குப்பைகள் இருக்கிறது அந்த இடத்துல விளையாட விட்டால் அந்தக் கொழந்தை எடுத்து என்ன பண்ணும் உக்காந்துருக்கற விளையாட்ற இடத்துலே அந்தத் தூசியோ அந்தக் குப்பையோ மண்ணோ ஏதோ எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு இருக்குது அது நாம் என்ன பண்ணுறதுன்னா அந்த இடத்துல சுத்தமான இடத்துல கொண்டு போய் விட்டோம்னால் அதுவாக்கில் விளையாடிட்ருக்கும் ஒன்றும் தப்பாக ஒன்றும் கிடையாது சரிங்களா அதனால் நாம் என்ன செய்யணும் தெரிஞ்சா அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சி அந்த ஒரு வருஷத்துலே ஒரு டைம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா குளிக்க வைக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா குளிக்க வைக்கலாம் மூணு நாளைக்கு ஒருக்கா குளிக்க வைக்கலாம் அந்தக் கொழந்தை இன்னும் இருக்க இருக்க இருக்க நாகரிகம் எப்படி அப்படின்னா நல்லா பா நல்லா இது பண்ணி அந்த இடத்துல நல்லா வந்து வளர்ச்சியாக எனப்படுது அந்த மாதிரி கொழந்தைக்கி என்ன கொடுக்கணும் என்ன ஊட்டசத்து என்ன நிறைய கொடுக்கணும் காய்கறிகள் ஃபுல்லாக சத்து மாவில் இருக்கிற க நிறையா கொடுத்தா அந்தக் கொழந்த நல்லா வளர்ச்சியாகும் நல்லா மூளையும் வளர்ச்சியாகமாவும் நல்லபடியாக இருக்கும் அப்புறம் இந்தக் கொழந்தய என்ன படிக்க வைக்கணும் இப்போ நாம் வந்து ஒன்றா இப்போ அஞ்சு வருஷம் வரைக்கும் அஞ்சு வயது வரைக்கும் நல்லா பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்தோம்னா அஞ்சாவதுலேருந்து பசங்களை நாலு வயதுலேருந்து அந்த ஸ்கூலில் சேர்த்தப் போகிறோம் அந்த ஸ்கூலில் சேர்த்தொன்னே நான் பாட்டுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு அதுவே எழுந்திரிச்சு கிளம்பி காலையில் நாம் டெய்லி அவங்கள காலையில் வந்து காலையில் பராமரிக்கணும் எப்படி பராமரிக்கணுன்னால் டெய்லி எழுந்திருச்சி குளிப்பாட்டி அதுக்கு சாப்பாடு ஊட்டி அதுக்கு சாப்பாடு போட்டு ரெண்டாவது வந்து அதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி ஸ் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் மறுக்கா வந்து வந்துட்டு தான் நம்ம வீட்டு வேலையை இருக்கிற வேலையை நம்ம பார்க்கப் போகிறோம் அந்த வீட்டு வேலைகளை நம்ம இருந்து பார்க்கப் போகிறோன்னா ரெண்டாவது எங்கே போகிறது அப்படின்னா மறுக்கா மத்தியான நேரத்தில் அந்த வீட்டு வேலையெல்லாம் முடித்துட்டு அந்த வேலையை முடித்திட்டோன்னா மறுக்கா அந்தக் கொழந்தைங்கள போய் கூட்டிட்டு வந்து நாலு மணிக்கு மேல் ஸ்கூல் விடுவாங்க அப்போது நாம் என்னமோ பஸ்ஸில் விடுறதுனால நம்ம பஸ்ஸுக்கு போய் காத்திருப்போம் அவங்க கொழந்தைங்கள கொண்டாந்து விட்டுட்டுப் போயிடுவாங்க அதே மாதிரி அந்தக் கொழந்தைங்க நாலு மணிக்கு மேல் நாம் பஸ்ஸு இல்லைன்னால் நம்பி போய் கூட்டிட்டு வரப் போகிறோம் கூட்டிட்டு வந்து அதுக்கு மறுக்கா என்ன தேவையோ குளிப்பாட்டி குளிப்பாட்டி குளிம்மா அப்படின்னு சொல்லப் போகிறோம் குளிப்பாட்டிட்டு அதுக்குத் தேவையான பொருட்கள் என்ன வேணுமோ அந்த மாதிரி விளையாட்ற இடத்துக்குப் போனாலும் அந்த இடத்துக்கு விளையாட போகக்கூடாது டிச்சு இருக்குது தண்ணி இ சாக்கடைக்கு தண்ணி ஓடிகிட்டிருக்கு அந்த இடத்துல வேண்டாம் ஒரு நல்ல இடத்துல விளையாடு அங்கே போகக்கூடாது கூட்டத்துங்க கூட போகக்கூடாது அது மாதிரி ஒன்றும் ஒன்றும் சண்டை கட்டிப்பாங்க நீங்கள் கூட்டத்தில் போகக்கூடாது அந்த மாதிரி நம்ம தெரியப்படுத்திக்கணும் சரிங்களா இப்போ வந்து அந்தக் கொழந்தை வந்து எப்படின்னா ஸ்கூல்லேருந்து வந்தொடனே அந்த ஸ்கூலில் தண்ணி நம்ம குளித்து விட்டு மறுக்கா சாப்பாடு கீது ஊட்டி விட்டு இருக்கோமில்லையா அந்த நேரத்தில் மறுக்கா நாம்மளே நான் போய் என்ன செய்கிறதுன்னு நேரத்தில் அதுகளுக்குத் தெரியாது ஆனால் அதுக்குப் போய் அந்த நேரத்தில் நம்ம விளையாடலாம் நாலு பேர் பார் விளையாட்றாங்க போய் நம்ம விளையாடலாம் அப்படின்னு தான் அது வந்து ஸ்டெப் எடுக்குமே ஒழிய நாம் சொல்கிறத கேட்காது அதுக்கு என்ன பண்ணணும் நாம்ம என்ன பண்ணணும் நாம்ம தான் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டாந்து வைக்கணும் அப்போ தான் நம்ம கண்ட்ரோலுக்கு இருந்தால் தான் கொழந்தைக நம்மளோட பேச்சு கேட்டு கரெக்டாக இருக்கும் சின்னதில் வர்ற வயதில் பண்ணிக்கணும் இருந்தாலும் பத்து வயதுக்கு மேல் போனால் அவங்க பேச்சு தான் நாம் கேட்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் நாம் சொன்ன பேச்சு கேட்குதா கொழந்தைங்க அதுக்கு மேல் போனால் அதனால் தான் சின்ன வயதிலேயே வந்து நம்ம பா இது கொண்டு வந்துட்டோம்னால் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னால் ஆ சரி அப்பா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு ஒரு படிமானத்துக்கு வந்துடும்